வணக்கம் எங்கள் மதத்தில் சாமி கும்பிடுவோம் நான் இந்து ஏ மதம் செவ்வாய் வெள்ளி சாம்பிராணி போடுவோம் கோவிலுக்கு போவோம் புரட்டாசி மாதம் விரதம் எடுப்போம் சித்திரை மாதம் கஞ்சி எக்கு பானகம் நீர் மோர் வெச்சி சாமி கொடுப்போம் தை மாதம் வீட்டு பே எ இறந்தவங்கள வெச்சி சாமி கும்பிடுவோம் ஆடி மாதம் செவ்வாய் பிள்ளையார் செய்வோம் செவ்வாய் பிள்ளையார் ஔவையார் கொலுக்கட்டை செஞ்சு சாமி கும்பிடுவோம் வேறு என்ன திங்கக்கெலமை வேறு எந்த சிறு திங்கக்கெழமையும் சா முருகனுக்கு உகந்து சாமி கும்பிடுவோம் முருகன் கோவிலுக்கு போவோம் மலைக்கோட்ட போவோம் வே என்ன திருச்செந்தூர் போவோம் பழனி போவோம் திருப்பதி போவோம் அந்தந்த மாசத்தில் என்ன சாமி கும்பிடுணுமோ அந்ததை பௌர்ணமி பூஜை அம்மாவாசைக்கு விரதம் எடுப்போம் பே என்ன இறந்தவங்களுக்கு நாங்கள் திதி கொடுப்பாங்க அம்மாவாசைக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் வர்றோம் நாலு பேருக்கு சாப்பாடும் போடுவோம் இன்னும்